எங்கள் பகுதியில வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சிம் நிறுவனம்னா இப்போதைக்கு வந்து ஜியோ அது வந்து ஒரு வேகமான ஒரு நெட்வொர்க் நம்மளுக்கு வந்து கொடுக்குது உங்கள் இப்போ தொலைபேசி மற்றும் இணைய சேவைகளை வந்து வழங்கும் முழு நெட்வொர்க் சேவை வந்து அதுக்கான வசதிகளை அமைச்சி கொடுக்குறவங்க எங்கள் உள்ளூர் பகுதியில இல்லை எதா இருந்தாலும் வந்து எதாவது ஒரு பக்கத்து ஊருக்கு சென்று தான் வந்து அதை வந்து நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு சரி செஞ்சிக்க முடிய வேண்டியதாக இருக்கு அதே வந்து இன்னுமே உள்ளூர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு இணையதள அடிப்படையில் தானே எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்யிருக்கு அப்போ இணைய வசதி கரெக்டாக சரியான விதத்தில் இருக்கணும்